எங்கள் சமூகத்தில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக விருந்து அதாவது இருபத்தி மூணு வகையான விருந்துக் கொடுக்கப்படும் கொழம்பு ரசம் பொரியல் அப்பளம் ஊறுகாய் கூட்டு அப்புறம் பொரியல் அவ்வளோவு இடிச்சேரி அவிச்சேரி பால் பாயாசம் கோதுமை பாயாசம் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கோதுமை பாயாசதிலேருந்து இந்த மாதிரி உப்புலிருந்து எடுத்துகிட்டீங்கன்னா இருபத்தி மூணு வகையான அந்த தலை வாழை இல அப்படி போட்டாச்சு அப்படின்னா அவ்ளோவு இருவத்தி மூணு வகையான அது இதுவும் அதில் வந்து கலந்திருக்கு அந்த கூப்பிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக எல்லாத்தையுமே கூப்பிட்டு விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது மிக நல்லா ஒரு சாப்பாடு அப்படின்னு ரொம்ப விருந்துன்னால் சாதாரண விருந்து இல்லை இருபத்தி மூணு வகையான விருந்து நம்ம அதில் சமைத்து போ போட்டு எல்லா பிரபலங்களும் கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டியது அதேமாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஏ எல்லா மக்களும் சேர்ந்து செய்கிறத விட இது வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டில் வைக்கிறது பொங்கல் பார்த்தா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் பொங்கல் பொங்கல் பார்த்தா எல்லா மக்களும் எல்லா வா ஜாதி மக்களிருந்து அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து பொங்கலை வந்து சிறப்பாக செய்வாங்க அதை வந்து தமிழர் திருநாளாக கொண்டாடுறோம் மாடுகளுக்கு தேர்ந்த ஒரு விழாவாவும் நடத்திக்கிறோம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக எல்லாமும் ஜாதி மதம் இனம் எல்லாம் கடந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லாமல் இந்தியாவில் ஒற்றுமையா இருந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பொங்கல் விழாவா கூட எடுத்துக்கலாம் சமூக நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விழாவா இது நடத்துகிட்டே இருக்குது பிரபலங்களெனு பார்த்துட்டீங்கன்னா எல்லா பிரபலங்களும் வந்து சமூக அணிகள் பிறந்த நாளைத்தான் சமூக நாளாக வந்து கொண்டாடிக்கிறாங்க பிரபலங்களோட பி பிறந்த நாளை வந்து எல்லாேரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி தான் கொடுத்துக்கறாங்க பிறந்த நாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கறாங்க எல்லாேருமே மற்றபடி பொது நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லாேரும் சேர்ந்து விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கிடா வெட்டு விருந்துங்கிறது மிகப்பெரிய விருந்து கிடாய எடுத்துப் போட்டு துள்ளி அதை அறுத்து வெட்டி விருந்து வெச்சு எல்லா தரப்பு மக்களையும் கூப்பிட்டு வெச்சு விருந்து போடுறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பார்த்துட்டீங்கன்னா விருந்து போடுறதுங்கிறத விட ரொம்ப பிரபலமாக இருக்கிறது மதுரையில் இருக்கிற அய்யனார் கோயில் சமூகத்தை சார்ந்த எல்லாேருமே வந்து ஆட்டு கிடா வெட்டி கும்பிட்றது மிகப்பெரிய வேலையாக இருக்குது அவ்வளோவு அற்புதமாக எல்லா தரப்பு மனிதர்களும் அங்கே வந்து கொண்டாடுறாங்க